எனக்கு வந்து கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து டெய்லியுமே வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ணியே வச்சுருப்பேன் டெய்லியுமே கிளீங்னிக்கு எப்போ பார் சுத்தமாகவே இருக்கணும் வரவங்க போகிறவங்க எல்லாேருமே கேட்பாங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே சுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டு வாசலிருந்து கொல்லை வரைக்குமே வந்து நான் ரொம்ப கிளீனாக வச்சுருப்பேன் வாசலில் பார்த்திங்க அப்படினா நிறையா செடி வச்சுருக்கேன் நான் ரோஸ் செடி கனகாமரம் செடி அந்த மாதிரி ரோஸ்லேயே வந்து நாலு நாலு கலர்ஸில் வச்சுருக்கேன் அதில் அதில் எல்லாமே நிறையா பூக்கும் அது வந்து வரவங்க போகிறவங்க எல்லாேருமே அதில் பறிச்சுட்டு போவாங்க அங்கே வந்து என்ன பண்ணுவோம்னால் எக்ஸ்ட்ரா செடியெலாம் இருந்துச்சு அப்படினா வந்து அதெல்லாம் பிடுங்கி எறிஞ்சுட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு தண்ணி பாச்சுவேன் அப்புறம் பார்த்திங்ன்னா எங்கள் வீட்டில் எட்டு டோர்கிட்டே இருக்குது அந்த டோரில் வந்து லவ தூசியெலாம் இல்லாமல் ப்ரஷ்ஷு வச்சி கிளீன் பண்ணிவிட்டு அந்த டோரில் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் கிளீன் பண்ணிவிட்டு டிசைன் போட்டு எட்டு டோருக்குமே டிசைன் போட்டு வச்சுருக்கேன் அந்த டிசைன் வந்து அழுகாகிட கூடாதுன்னு டெய்லியுமே வந்து அதை வந்து தண்ணி தொட்டு துணியில் தண்ணி தொட்டுமே வந்து துணியில் தண்ணி தொட்டுமே வச்சுருப்பேன் எல்லாேருமே வந்து ஆயுத பூஜை அன்னிக்கு தான் வந்து துடச்சிட்டு பட்டை போட்டு வைப்பாங்க ஆனால் நான் வந்து அதை டெய்லியுமே ஒரு தடவை டிசைன் போட்டோம் அது அழுக்காகிட கூடாது அப்படிங்குறதுக்காகவே வந்து துடச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன் அடுத்து வந்து வீட்டு வா திண்ணையில் ஆளோடின்னு சொல்லுவாங்களே திண்ணையில் வந்து உள்ளே அந்த வாசல் வந்து அந்த செப்பல்ஸு அந்த ஸ்டாண்ட்லெலாம் வந்து கன்னாபின்னானு கலைஞ்சி கிடக்கும் ஏன்னால் ஸ்கூல் போகும்போது வந்து ஷூ போட்டுக்கிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் ஆஃபீஸ் போகும்போது திரும்ப வரும்போது வேறு நார்மல் செப்பல் போட்டு போவதுனால அவங்க நார்மல் செப்பல்ஸ் எல்லாமே வந்து கலைஞ்சி கலைஞ்சி சாக்ஸ்ஸு நேற்று போட்டுபோனது இன்னிக்கி துவைக்க கிடக்கும் அந்த சாக்ஸ்ஸெல்லாம் கலைஞ்சி கலைஞ்சி இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தியும் வந்து நான் கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசி விட்டுடுவேன் ஏன்னால் அந்த செப்பல்ஸெலாம் போட்டுக்கிற இடம் அப்படிங்குறதுனால டெய்லியுமே அதை தண்ணி ஊற்றி நான் அலசி விட்டுருவேன் ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ளே பார்த்திங்ன்னா அந்த ஷெல்ப்லலாம் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸு சின்ன சின்ன அந்த பொருட்களெலாம் அங்கே இருக்கிறது வந்து ஒட்டடை அடைஞ்சிருக்கும் அந்த கிளாஸ்செல்லாம் வந்து கிளீன் பண்ணி துடச்சிட்டு அதில் உள்ள பொருளெல்லாம் ப்ரஷ்ஷு வச்சு அதை ஒட்டடையெலாம் கீழே தள்ளிவிட்டுடுவேன் தள்ளிவிட்டுட்டு அது ரொம்ப கிளீனாக வச்சுருப்பேன் அதே மாதிரி ஷெல்ப்பில் வந்து பசங்கள் வந்து ஷெல்ப்பு பீரோயெலாம் நான் வந்து காலையில வந்து அவசரமாக கிளம்புறதனால வந்து கலைச்சி கலைச்சி போட்டு வச்சுருவாங்க டெய்லியுமே அப்படிதான் போடுவாங்க டெய்லியுமே அலுப்பில்லாமல் வந்து டெய்லியுமே அதை மடிச்சு வச்சுருவேன் மடிச்சு அடுக்காக ஒருத்தவொருத்தவங்களுக்கும் எங்கெங்கே வைக்கிணுமோ அதை வந்து அழகாக மடிச்சு எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி டிவிகிட்டே வந்து டெடி பியர் வாங்கி வச்சுருக்கேன் அந்த டெடி பியர் வந்து அப்படியே இருக்கிறதுனால அதில் ஒட்டடை மண்ணெல்லாம் படிஞ்சுடுது அதையும் வந்து கிளீன் பண்ணுவேன் டிவிக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு பூச்செண்டு வச்சுருக்கேன் டிவிக்கு பா அந்த டிவி பார்க்கும்போது அது கொஞ்சம் அழகாயிருக்கும் பார்க்குறத்துக்கு அப்படிங்குறதுக்காக டிவிக்கு பக்கத்தில் ரெண்டு பூச்செண்டு வச்சுருந்தேன் அந்த பூச்செண்டயும் வந்து துடச்சி துடச்சி டெய்லியும் எடுத்து வைப்பேன் டெய்லியும் ஒட்டடை தூசி எதுவும் இல்லைனாலுமே வந்து வீட்டிலயே கேட்பாங்க அதில் எந்த இதுவுமே இல்லை நீ ஏன் எக்ஸ்ட்ரா எது வேலை செஞ்சுகிட்டே இருப்பேயா அப்படினு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதையுமே தொடச்சு எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் வந்து டெய்லியுமே மாப் போடுவேன் ஏன்னால் ரொம்ப இப்போ உள்ள நேரத்தில் வந்து பசங்கள் வெளியில் போயிட்டு வராங்க என்ன மிதிச்சுட்டு வராங்க செப்பல் போட்டாலுமே வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கிளீன் பண்ணி வீடு டெய்லியுமே மாப் போட்டு வச்சுருவேன் அதே மாதிரி கொல்லையை பார்த்திங்ன்னா கொல்லையும் வந்து செடிங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறனால குப்பையெலாம் கொண்டு போய் கொட்டுகிறோம் அப்படிங்குறதுனால குப்பையெல்லாம் வந்து கோ கோ ஒரு டா பாக்ஸில் போட்டு வச்சுருந்து குப்பைத்தொட்டி வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதில் கொண்டு போயிட்டு கொட்டிவிடுவேன் அதனால் ரொம்ப வந்து நான் கிளீனாகவே வச்சுருப்பேன்